சொல்லுங்கள் யார் ஆமாம் சொல்லுங்கள் என்ன மாதிரி சுடிதார் வேணும் மேம் உங்களுக்கு ஆ சொல்லுங்கள் ஆ

ஆ இல்லை லைனிங் உங்களுக்கு வேணும்ன்னா நாங்களே எடுத்து தச்சுருவோம் இல்லைன்னா நீங்களே வாங்கிட்டு வந்து கொடுக்குற மாதிரி இருந்தா கூட நாங்கள் தச்சு தருவோம் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து கேட்லாக் இருக்கும் அதில் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்ன்னு சொன்னாலும் தருவோம் இல்லைன்னா வேறு ஏதாச்சும் மாடல்ஸ் நீங்களே காட்டுனா கூட அதுக்கேற்ற மாதிரி இப்போ மாடல்ஸ்கேற்ற மாதிரி நாங்கள் ப்ரைஸு இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு மாடல்ஸ்க்கு ஒரு ஒரு காஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒர்க் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு கொஞ்சம் காஸ்ட் இருக்கும் அந்த மாதிரி வேணும் உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் வேணும்ன்னு சொன்னாதான் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சொல்ல முடியும் ஆமாம் கொஞ்சம் நிறைய ஒர்க் இருக்கிற மாதிரி இருந்தால் அதுக்காக வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வில இருக்கும் ஆ சுடிதார் வந்து இப்போ டா மேலே டாப் மட்டும் தைக்கணும்னா ஒரு டூ ஹண்ரட் அந்த மாதிரி ஆகும் மேம் அதே வந்து பேண்ட்ன்னா அதுக்கும் சேர்த்தி ஒரு த்ரீ ஃபிஃப்டி அந்த மாதிரி ஆகும் ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ரட் அந்த மாதிரி ஆ ஸ்கூல் டிரஸ் வந்து கோட் இல்லாமன்னா கோட் டூ ஃபிஃப்டி ஆகும் கோட்டுக்கு வந்து ஒரு ஹண்ரட்ன்னா த்ரீ ஃபிஃப்டி அந்த மாதிரி ஆகும் மேம்

இல்லை பசங்களுக்கும் நாங்கள் பசங்களுக்கும் நாங்கள் தைக்கிறோம் நீங்கள் வந்து என்ன மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எத்தனை செட்ஸ் அந்த மாதிரி இருக்கும்ல ம் உங்களுக்கு எந் எத்தனை செட்ஸ் தைக்கணும் மேம் ஓகே ஆ ஆ சரிங்க மேம் லைனிங் எல்லாமே நீங்களே கொடுத்துறீங்களா ஆ லைனிங் வந்து இப்போ ஒரு ஒரு டாப் தைக்கணும்னா ஒரு டூ அண்ட் ஆஃப் மீட்டர் ஆகும் அப்போ ஒரு மீட்டர்க்கு வந்து எயிட்டி ருப்பீஸ் ஆகுது அதனால் வந்து அது கால்குலேட் பண்ணி தான் சொல்ல முடியும் இப்போ ஒரு ரெண்டு சுடிதாரா மூணு சுடிதாரா இல்லைனா உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அது எத்தனை மீட்டர்ஸ்ன்னு நாங்கள் லென்த்து பார்த்துட்டு தான் சொல்ல முடியும் உங்கள்கிட்ட ஆ இப்போ வந்து ஒரு சம்க்கீஸ் வரமாதிரி இருந்தால் ஒரு ஒரு நாட்டோட விலையும் வித்தியாசமாக இருக்கும் இப்போ வெயிட் அதிகமாக இருந்தால் ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி ருப்பீஸ் இருக்கும் இதுன்னா தேர்ட்டி ருப்பீஸ் இருக்கும் ஆனால் எல்லாத்துக்குமே ஒரே அமௌண்ட் எங்களால் போட முடியாது அதனால் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி நாட் வேணும்ன்னு சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் அமௌண்ட் இருக்கும் மேம் ஒரு தேர்ட்டி ருப்பீஸ் சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படின்னா தேர்ட்டி ருப்பீஸ் அந்த மாதிரி ஆ ஆமாம் ஏன்னா இதுக்கு நார்மல் பேண்ட் வந்து அவ்வளோ ஓர்க் இருக்காது அதே பட்டியாலானா நிறையா ஒர்க் இருக்கும் அதனால் வந்து அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ட்ஸ் இருக்கும் ஆமாம் ஆ அந்த மாதிரி வேணா கூட உங்களுக்கு தச்சு தருவோம் உங்களுக்கு என்ன மாதிரி மாடல் வேணாலும் நாங்கள் தச்சு தருவோம் இல்லை நார்மல் பேண்ட் இல்லை நார்மல் பேண்ட் எவ்வளோ ரேட்டோ அவ்வளோதான் மேம் இருக்கும் ஏன்னா அதில் வந்து அவ்வளோ ஒர்க் இருக்காது பட்டியாலானா நிறையா ஒர்க் இருக்கும் நல்லா அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கும் ஆனால் நார்மல் பேண்ட்டுக்கும் இப்போ நீங்கள் கேட்குற பேண்ட்டுக்கும் அவ்வளோ வித்தியாசம் இல்லை அதனால் அதே சேம் ரேட் தான் தச்சு தருவோம் உங்களுக்கு எத்தனை இப்போ ஒரு நாங்கள் வந்து மினிமம் ஒரு டூ டேஸ் அந்த மாரி ஆகுன்ன ஒரு ஃபோ சிக்ஸ் செவன் செட்ஸ்ன்னா ஒரு டூ டேஸ் ஆகும் இல்லைன்னா கொஞ்சம் எக்ஸ்டென் கூட ஆகும் ஆனால் ஒரு த்ரீ ஃபோர் செட்ஸ்ன்னா ரெண்டு நாளில் கொடுத்துறோம் உங்கள்கிட்ட ஆ சரிங்க ஆ ஓகே நான் கொடுத்துறேன் ஆ சரிங்க ஆ ம்